நான் விநாயகர் சில வந்து செய்ய ட்ரை பண்ணிருக்கிறேன் அது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டாட்டிங்கில எனக்கு செய்ய தெரியாது ஆனால் பக்கத்தில் வந்து சில செதுக்குறவங்க இருப்பாங்க அவங்க பக்கத்துலயே நான் உட்காந்து பார்ப்பேன் எப்படி எல்லாம் சில செதுக்கிறது எந்தெந்த பார்ட்ஸ் எந்த மாரி இது பண்ணுறது எவ்வளோ களி மண் எடுத்துக்கணும் எவ்வளோ அளவு எடுத்துக்கணுன்னு நான் பார்த்துருக்குறேன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நானே வந்து விநாயகர் சில செய்ய ட்ரை பண்ணிருக்கிறேன் ஒரு சில ஒரு பெரிய சில நானே செஞ்சேன் ஆனால் நான் அது அவ்ளோவாக வந்து நல்லா வரல அதற்கப்பறம் மறுபடியும் போய் அவங்க கிட்ட பார்த்து நான் மறுபடியும் கற்றுக்கிட்டு பண்ணேன் அதற்கப்பறம் அதில் சில செய்யறதுக்கு வந்து சவால்லாம் என்னென்னனா அதில் கண்ணு கரெக்டாக வராது காது கரெக்டாக வராது ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ களி மண் அளவு கம்மியாக போயிரும் அதற்கப்பறம் உடஞ்சி போயிரும் கரைஞ்சி போயிரும் அந்தமாதிரி நிறையா இருக்கும் இருந்தாலும் வந்து நான் ஒரு சிலைய செஞ்சிவிட்டேன்